எங்கள் பகுதியை சுற்றி நிறைய தனியார் மருத்துவமனை இருக்குதுங்க நிறையவே இருக்குது வீட்டு பக்கத்துலேயே வந்து பொன்னி ஆஸ்பத்திரி இருக்குது நல்லதம்பி ஆஸ்பத்திரி இருக்குது கிருஷ்ணாசாமி ஆஸ்பத்திரி இருக்குது அப்பறம் வந்து லோகநாதன் அவங்க ஆஸ்பத்திரி இருக்குது அதுபோக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலும் இருக்குதுங்க இந்த மருத்துவமனையில் நாங்கள் சந்திக்க கூடிய பிரச்சனைங்கள் என்னன்னு பார்த்திங்கன்னா வந்து அந்த மருந்து வாங்குகிற விலைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஒவ்வொரு ஆஸ்பத்திரியாக நாங்கள் ஒப்பிடுறப்ப வந்து ஒவ்வொரு ஆஸ்பத்திரிலேயும் ரெண்டுருவா மூணுருவா அந்த மாதிரி அதிகமாக வருதுங்க அதுபோக தங்குறப்போ பார்த்திங்கன்னா அங்கே ரூமுக்குள்ள வாடகை அப்புறம் அந்த கேண்டீனில் நாங்கள் வாங்கி சாப்பிட்ற அந்த சாப்பாடுகள் இந்த விலையும் எல்லாம் ஒவ்வொரு ஆஸ்பத்திரிக்கும் வந்து நாங்கள் நிறைய வித்தியாசம் பாக்கிறோம் விலை அதிகமாக இருக்குது அது ஒன்று தான் நாங்கள் சந்திக்கிற பிரச்சனையாக இருக்குது